பாரம்பர விளையாட்டு நிறைய இருக்குது அது கபடி பல்லாங்குழி நொண்டிக்கோடு கண்ணாம்மூச்சி பம்பரமிடுதல் இதுபோல் நிறைய இருக்குது கபடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கபடினால் அதில் ஏழு பேர் ஒரு டீமுக்கு மொத்தம் பதினாலு பேர் விளையாடுவாங்க எதிர் அணியிலேருந்து ஒரு ஆள் கபடி கபடினு சொல்லிக்கிட்டு வந்து ஒரு ஆளை தொட்டு அவுட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆப் எதிர் அணியிலேருந்து அந்த ஒரு ஆளை பிடிச்சி அவுட் பண்ணுவாங்க ரெண்டு டீமுக்கும் நடுவில் ஒரு வெள்ளை கோடு இருக்கும் அந்த கோடு ரைட் வந்தவங்க தொடணும் தொட்டால் அவுட்டில்லை தொடலனா அவுட்டு இப்படிதான் கபடி விளையாடுவாங்க அப்புறம் பல்லாங்குழி இது பொதுவாக பெண்கள் அதிகமாக விளையாட கூடிய ஒரு விளையாட்டு பல்லாங்குழியில் மொத்தம் பதினாலு குழிகள் இருக்கும் ஒரு பக்கம் ஏழு மறு பக்கம் ஏழு ஒரு குழியில் அஞ்சு காய் போடுவாங்க அது மாதிரி போட்டு விளையாடும்போது கடைசியாக யாரோட சைடில் உள்ள அந்த ஏழு குழிகளும் காலி ஆகுதோ அவங்க அவுட்டு இதே மாதிரிதான் பல்லாங்குழி விளாடணும் அப்புறம் கண்ணாம்மூச்சி இதில் ஒரு ஆள் கண்ணை பொத்திப்பாங்க மற்றவங்க எல்லாேரும் ஓடி ஒழிஞ்சுருவாங்க அப்புறம் எல்லாேரையும் கண்டுபிடிக்கணும் இதில் முதல்ல யாரு கண்டு பிடிக்கிறாங்களோ அவங்கதான் அடுத்து கண்ணை பொத்தணும் ரொம்ப முக்கியமான பாரம்பர விளையாட்டு ஜல்லிக்கட்டு பல காலமாக விளையாடிகிட்டு வாராங்க இந்த விளையாட்டை ஆண்கள் மட்டும்தான் விளையாடுகிறாங்க இது ஆண்களுக்கான வீர விளையாட்டு இந்த விளையாட்டை பொதுவாக பொங்கல் திருநாளை முன்னிட்டு அந்தந்த கிராமங்களிலும் விளையாடுவது வழக்கம் இதில் காளைமாடு காளை மாட்டை அடக்கிறது அடக்கிறதுனா அதனுடைய திமிலை பிடிச்சி ஒரு ஆள் மட்டும்தான் அதை பிடிக்கணும் ரெண்டு பேர் பிடிக்க கூடாது ஒரு ஆள் பிடிச்சு அடக்கி அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்பாட்டிட்டாங்கனா ஆள் வென்றதாக அர்த்தம் காளை மாடை பிடிக்கவில்லை என்றால் மாடு ஓடி விட்டதால் மாடு வென்றதாக அர்த்தம் என்று பரிதவிப்பார்கள்